நான் ஒன்றும் பெரிசா எதுவும் சாதனை செய்யல ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரன்னிங் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்க ஆரமித்ததுலேந்து நான் ரன்னிங்கில்தான் அதிகமாக இம்பார்ட்டண்ட் கொடுத்தேன் படிக்கிறதில் ஓரளவுக்கு வைச்சிருந்தேன் இப்போ நல்லாவும் படிக்கிறேன் ரன்னிங் நல்லா ஓடுவேன் ரன்னிங் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி கப்பு வாங்கியிருக்கேன் ரன்னிங் கோச் வாங்கியிருக்கேன் ரன்னிங் மெடல் வாங்கியிருக்கேன் இதெலாம் வச்சு எனக்கு இன்னும் பெருமை நம்ம ஊருக்கு சேர்க்கணும் ஸ்கூலுக்கு சேர்க்கணுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் காலையில் ஏந்த்ருச்சு அஞ்சு மணிக்கெலாம் ஓடுவேன் ஓடி திரும்ப வந்து ஒர்க்கவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன்னிங் ஒரு அஞ்சு டைம்ஸ் ஓடுவேன் மொத்தம் ஆறு கிலோமீட்ரு ஓடுவேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் திரும்ப ஃபைவ் கிலோமீட்ரு விடாம ஓடுவேன் நல்ல ஒர்க்கவுட்டெலாம் பண்ணிவிட்டு திரும்ப நல்லபடியாக திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒர்க்கவுட்டிங் பண்ணிட்டு திரும்ப காலேஜ் ஸ்கூல் கிளம்புவேன் திரும்ப ஸ்கூல் காலேஜில் வந்து ரன்னிங்கோ ஸ்போர்ட்ஸோ எதாவது இருந்தாலும் கலந்துப்பேன் ரன்னிங்கில் வந்து நான் ஓரளவுக்கு எந்தளவுக்கு வரமுடியுமோ அந்தளவுக்கு நான் ஸ்பீடாகவும் ஓடுவேன் நல்லாவும் படிப் பண்ணிணேன் நல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நான் பதிமூணு கப்பு வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு வந்து ரெண்டு கப்பு வந்து செகேண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸாக வச்சுருக்கேன் எங்கள் கிரௌண்டில் கிரௌண்ட் மொத்தம் நாலு கிலோமீட்டர் அதில் வந்து நா நாலு கிலோமீட்டரையும் மதிய டயத்தில் நான் ஓடினா நல்லா ஒரு ஸ்பீடாக ஓடுவேன் இந்தியா லெவலில் தேர்டு ப்ரைஸ் எடுத்துருக்கேன் தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துருக்கேன் டிஸ்ட்டிக் லெவலில் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்கேன் எங்கள் ஊராட்சிலெலாம் வைப்பாங்க அந்த ரன்னிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் மாரத்தான்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் ஒலிம்பிக்கில் சேரலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு இது இல்லை ஆனால் ஒலிம்பிக்கில் சேராமல் மற்ற எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் டிஸ்ட்டிகில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்ததுக்கு காரணம் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நம்புறதினால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் ஆர்வமும் அதிகமாகி நான் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லபடியாக நான் ஃபர்ஸ்ட் இடத்தையும் பிடிச்சேன் நான் இப்போ ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ்தான் ரன்னிங் நான் எந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுவேன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு லெவலில் நான் வருவேன்